இந்த புஸ்தகத்தில் பழங்கால புஸ்தகத்திலே இலக்கிய புஸ்தத்தில் எனக்கு பிடிச்சது இப்போது தற்சமயத்தில் இந்த பொன்னியின் செல்வன் புஸ்தகம் வந்திருக்குல அது நல்லா இருந்தது கதை படிக்கிறக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது அதனுடைய இதெல்லாம் பார்க்க பார்க்க இப்போ சினிமா கொட்டாயில் கூட வந்துருந்தது பொன்னியின் செல்வன் போட்ருக்கிறான் ஆனால் புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி அது வரலே அது வரவே இல்லை அதில் அவள ஒரு குகையில் போடுவது அடைக்கிறது தேர் தேர் போவது குதிரைல போவது இது எல்லாம் நல்லா காட்டுறான் பொன்னியின் செல்வன் புஸ்தகத்தில் அந்த மாதிரி போட்ருக்கிறான் ஆனால் படத்திலயெலாம் அந்த மாதிரி இது வரதில்லை எனக்கு அதனால் பிடிக்கல அடுத்தது இந்த கோவலன் கண்ணகி கதை புஸ்தகம் கூட நான் படிச்சிக்கிறேன் அதில் எப்படி வாழ்கை பண்ணிணாங்க எப்படி போனாங்க அப்படிகிறது கோவலன் கண்ணகி பற்றி நல்லா தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி இந்த குண்டலகேசி புஸ்த்தகமெல்லாம் சில லைப்ரரி புஸ்த்தகமெலாம் நான் போய் பார்த்து படிச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு நல்ல நியாபகம் இருக்குது அதை பற்றி எல்லாம்